பாரம்பரிய உணவுகள்னால் அப்போ உள்ள உணவுகள்தான் எல்லாமே தாத்தா பாட்டி இருக்கிற காலத்து இரு இருந்த உணவுதான் க கம்பங்கூழ் கேழ்வரகு கஞ்சி களி இதெலாம் வந்து ரொம்ப பெஸ்ட் இன்னொன்று உடம்புக்கும் ரொம்ப நல்லது எங்கள் வீட்டில் இன்னமும் கேழ்வரகுலெலாம் கஞ்சி இன்னமும் வைப்பாங்க அந்த மாதிரி உளுந்தங்களி உளுத்தங்க கஞ்சி அதெலாம் இன்னமுமே எங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுவாங்க அதெலாம் வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு குறிப்பாக வந்து பொண்ணுங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இடுப்பு வலிக்கலாம் ரொம்ப சூப்பரான மருந்துன்னு நான் சொல்லுவேன் அதுக்கப்பறம் வந்து களிக்கு வந்து இந்தக் கருவாட்டுக் குழம்பு வச்சு சாப்பிட்டாக்கா இன்னும் சூப்பராக இருக்கும் அதில் அந்தக் காலத்தில் எல்லாமே வந்து அம்மி கொடைக்கல் வச்சுத்தான் அரைப்பாங்க அதில் இருக்கிற டேஸ்டே வேறு லெவல் டேஸ்ட் நீ என்னாதான் என்னாதான் இப்போ நம்ம வந்து மிக்ஸி கிரைண்டர்லெலாம் போட்டு அரைத்து சாப்பிட்டாலும் அப்போ அந்த மசாலாலெலாம் கையிலே அரைக்கிறது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அது வந்து அந்த குழம்புக்குலாம் நம்ம தானாக அந்த டைமில் வந்து மசாலாவை அரைத்துப் போடுறப்ப அதோட சுவையே தனி சுவை இன்னமும் வந்து எங்கள் வீட்டில் வந்து மசாலாலெலாம் அம்மியில் அரைத்துதான் பயன்படுத்துவோம் அப்போ எப்படி பாராம்பரியமாக இருக்குதோ அந்தமாதிரிதான் வேறு என்ன சாப்பாடுனால் அப்போ உள்ள பழைய முறைகளை இருக்கிற தோசைதான் அதுவும் முடக்கட்டான் தோசை குழி பணியாரோம் இதெலாம் வந்து இப்போ மறைஞ்சிக்கிட்டே வருது ஆனால் அப்பேலேந்து இப்போ வரைக்கும் இங்கே நாங்கள் அதெலாம் சமைப்போம் அதுக்கப்புறம் வந்து அதிரசம் முறுக்கு இ்தலாம் வந்து இன்ஸ்டெண்ட்டாக இப்போ போய்கிட்டு இருக்குது ஆனால் அப்பெலாம் வந்து அப்போவே மூணு நாளைக்கு முன்னாடி பாகை நிறுத்தி செஞ்சாக்கால் சூப்பராக இருக்கும்